தமிழ் இலக்கியத்தை பற்றி சொல்லணும்னா தமிழ் தான் தம் தமிழ்மொழியோட ஆணிவேரே இலக்கியம் தமிழ்மொழியில் இலக்கணம் இலக்கியம் இது ரெண்டுமே முக்கியம் இது இது தமிழ்மொழியில் அமைஞ்சிருக்கற ஒன்று அது இல்லாமல் தமிழ்மொழியில் மெய் முக்கியமானதே இலக்கணமும் இலக்கியமும் இருக்கும் இதில் வந்துட்டு அன் இன்பவியல் இலக்கியம் அறிவியல் இலக்கியங்கிற இருக்குது இது வந்து அன்றாடம் மனித மனிதர்கள் வந்து பேசுறது பழகுறது எல்லாமே வந்து அது எளிதில் ஒரு கலை நாடகம் கவிதை அந்த மாதிரி எழுதும்போது மக்களுக்கு எளிதில் போய் சேருற மாதிரி இருக்கிறதான் இன்பவியல் இலக்கியம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் அனுபவிக்கிற மாதிரி இருக்கிறது அது வந்து அறிவியல் இலக்கியம் அறிவியல் சார்ந்த இதில் தூய்மையான எழுத்துக்களோட அது புரிகிற மாதிரி இருக்கும் இது இது வந்து தம் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த இலக்கியமும் அதை தொடர்ந்து தான் நம்ம தமிழ்மொழி வந்து பேசப்பட்டுட்டு வருது இது இலக்கியத்தில் வந்து அரசர்கள் முக்கியத்துவம் கொடுத்து உ நம்ம நம்ம தாய்மொழியான தமிழ்மொழியில் இலக்கணமும் இலக்கியமும் குறையாமல் இருக்கணும் அது எப்போவும் அழியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலக்கணமும் இலக்கியமும் கலந்த மாதிரி சிறுக்கதை நாவல் கவிதை நாடகம் இந்த மாதிரி எழுத்துக்கலை அதெலாம் வந்து அந்த இலக்கியத்தோட வரணும் அப்போ தான் வருங்காலத்தில் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து மக்கள் படித்து அதை புரிஞ்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதுகிற கவிதை அத்தனையும் தமிழ் இலக்கியத்தோடவும் இலக்கியத்தோ இலக்கணத்தோடவும் தான் இருக்கும் வரலாற்றில் மிகவும் பெருமை அடைஞ்சதுக்கு காரணமே இந்த இலக்கணம் இலக்கியத்தோட வந்தது தான் எந்த ஒரு இது எழுதுன்னாலும் அது வந்து உரைநடை தமிழ்ல தூய தமிழ்ல ஒ தமிழ்ல வந்து ஒரு சொல் ஒரு எழுத்து மாறிப்போனாலும் அது அர்த்தமே மாறிப்போயிடும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கரெக்டாக அதை அதுக்கான இது கொடுத்து தமிழ்மொழியை எழுதி நூல்களாக பல நூல்களாக எழுதி மக்களுக்கு அதை கொடுத்தனால தான் இன்ன வரைலும் இலக்கணமும் இலக்கியமும் அழியாமல் இருக்குது அனுபவத்தில் வந்து நிறைய பேர் தன் சொந்த அனுபவத்தில் அடிப்படையில் இலக்கணம் முதன்மை இடம் பெறுவது தன்னோட உணர்ச்சி பூர்வமான விஷயத்த வெளிப்படுத்துறதும் அந்த இலக்கணத்தில் மூலம் தான் ஒரு மனுஷன் மனிதனோட ஒரு இயல்பான விஷயத்த வெளியில் சொல்லி பக்தியாக இருக்கட்டும் கலை பா எந்த ஒரு விளக்கமும் வாழ்க்கையோட விளக்கத்தை மத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி காப்பியங்கள் மூலமாகவும் கதை மூலமாகவும் கதைகள் மூலமாகவும் நாடகம் மூலமாகவும் அதுக்கு கதை எழுதிக்கொடுக்கறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தமிழ் நூல்ல காலங்காலமாக அது இருந்துட்டு வந்து தான் அறுப்பா ஆற்றுப்படை நூல்கள் அப்டின்னும் இருக்கு அதெலாம் வந்து ஒவ்வொருத்தரும் படித்து தமிழ் மேலே ஆர்வம் இருக்கிற அத்தனை பேரும் அதை படித்து கண்டிப்பாக தெரிஞ்சிக்குவாங்க இலக்கணத்தில் வந்து அதுக்கு வந்து இலக்கியத்தில் வந்து கலை தான் கலை வந்து கலையோட பிண்ணி இருக்கிறதுதான் அந்த இலக்கியமும் இலக்கணமும் அதை உள்ளடக்கி இருக்கிறது தான் அனுபவத்தில் பொறுமையாக உருவத்தில் வெளிப்படுத்துதல் பொறுமையான விஷயத்தில் பொறுமையாக நம்ம நினைக்கிறத உரைநடையில் இலக்கணத்தோட இலக்கியத்தோட கலையோட பிண்ணி அதை சொல்லுறதான் அதோடய இதுவே சிறப்பு அம்சமே கலை வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ரொம்ப முக்கியம் தமிழ் பேசும்போது மற்ற மொழிகளை விட இது இப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து மக்களோடய அதிகம் இதில் இருக்கிறது இந்த தமிழ்மொழி தான் தமிழ்மொழி அதுக்கு காரணமே இந்த இலக்கணமும் இலக்கியமும் தான் இலக்கணம் இலக்கியம் அதோடய குறிக்கோளே வந்து அறத்தையும் மக்களுக்கு சிறந்த நல்ல குணத்தையும் சிறந்த தாய்மொழியில் அதை எடுத்து சொல்றதுதான் அதோடய முக்கியமான இதே இதை வந்து நம்ம நாட்டில இல்லாமல் வெளிநாட்டில இருந்தவங்களும் அதை பார்த்து படித்து இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நூலாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க அதை படித்து வெளிநாட்டில இருக்குறவங்க அசந்து போகிற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டோட அந்த மொழி இலக்கணம் இலக்கியம் இந்த வரலாறு அதை எல்லாமே வந்து அவங்க வெளிநாட்டில இருக்கறவங்களே அதை படிச்சு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அது நம்ம முன்னோர்கள் நமக்காக அது வழி வகுத்து வச்ச இந்த இலக்கணமும் இலக்கியமும் தான் காரணம் அது தான் முக்கியமான காரணம் அந்த காலத்தில் அவங்க கல்வெட்டில இருந்து எல்லாம் எழுதி வச்சிட்டு போனதான் அந்த கலை கோயில் சிற்பத்தில் அதை வெளிப்படுத்துறத்துக்கு நூலா இல்லாதப்போ கல்வெட்டில கோயில்ல கல்வெட்டில எழுதி வச்சாங்க அந்த மாதிரி தமிழ்மொழி கவிதை இதெல்லாம் வந்து கலைகளுக்கு மு முக்கியமாக வடிவம் கொடுத்தது இலக்கணமும் இலக்கியமும் தான்